புக்கு வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற கிருபா ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்கு அந்த ஸ்டோரில் தான் நான் புக்கு வாங்குவன் மலிவான விலையிலையும் கிடைக்கும் பழைய புத்தகங்கள்லாம் பழைய புத்தகம்லாம் கிடைக்காது கம்மி ரேட்டில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கனா இந்த தெனாலிராமன் பஞ்சதந்திர கதை சமையல் குறிப்பு அந்தமாரி ஒரு சில புக்குலாம் எனக்கு கிடைக்கும் ஃப்ரெண்டு சர்க்கிள்லியும் புக்கு தருவாங்க படிக்கிறதுக்கு அப்பறம் வந்து பார்த்தீங்கனா லைப்ரரிலாம் எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது தூரமாக இருக்கும் என்னால் அங்கே போய்ட்டு டெய்லி போய்ட்டு ரீட் பண்ண படிக்க முடியாது அங்கே இருந்து வாங்கிட்டு வருவேன் பக்கத்தில் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸு அவங்க கிட்டே சொன்னோம்னா பக்கத்தில் நண்பர்கள் மூலமாக வாங்கி படிப்பேன் அதாவது நல்ல ஒரு என்ன இந்த புக்கு வாசிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அமைதியான அமைதியாக இருக்கும் மைண்டு அதாவது புத்தியும் மனதும் ஒரு என்னன்றது ஒரு பதிவு தர்ற மாதிரி இருக்கும் ஒரு அதிகமாக ஞாபகம் சக்தி வளத்துக்குறேன் அந்த ஒரு பக்குவம் எனக்கு கிடைக்கும் புக்கு படித்தோன்னா அப்றம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கனா நிறையா விடுகதைகள் நிறையா விஷயம் கதைங்கள்லாம் அந்த காலத்து கதைங்கள்லாம் படிக்கணுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்றம் சமையல் குறிப்பு பார்த்தீங்கனா நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு என்னன்ன சமையல் புதுசாக என்னன்ன சமைக்கலான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் படிப்போம்